இப்போது நாங்கள் ஃபோர் ஃபைவ் மன்த் பிஃபோர் நாங்கள் இன்னொரு ஒரு வீட்டில் இருந்தோம் ரெண்ட்டுக்கு அந்த வீட்டில் பாரத்திங்கன்னா ஒரு பொருளுமே வைக்க முடியாதுங்க வெளில தக்காளியாக இருந்தாலும் சரி உருளை கிழங்கா இருந்தாலும் சரி கத்திரிக்காய் இருந்தாலும் சரி அப்படியே பாதியாக சாப்பிட்டு வச்சுருக்கும் இல்லை எதுக்கு அடிலேயாவது போய் இருக்கும் அது எதாக இருந்தாலும் சரி பிஸ்கட்டு ப்ரெட்டு ரஸ்க் எல்லாத்தையும் தின்று வச்சுடுங்க எலி கரப்பான்பூச்சி பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் குட்டி குட்டி குட்டி ஓட்டையாக போட்டு வச்சுருக்கும் தண்ணி மொண்டு வச்சுருந்தோம்னா தண்ணிக்குள்ளே போய் உழுந்துருக்கும் அப்பப்பப்பா பெரிய தலைவலியாக இருந்துச்சுங்க இந்த கரப்பான்பூச்சி எலிகளால் என்ன பண்ணலாம்னு நான் நிறைய கூகுள் ஸர்ச்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் இது பண்ணுனால் போகும் அது பண்ணுனால் போகும் வீடு ஃபுல்லாக இருந்தால் எப்படிங்க போக வைக்கிறது அங்கங்கே இருந்தாலாவது பரவாயில்ல அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டையே நாங்கள் காலி பண்ணிவிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி ஆகிடிச்சின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற ரெண்ட் வீடு பார்த்திங்கன்னா கரப்பான்பூச்சினால் அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்குது அப்புறம் எலினு பார்த்திங்கன்னா எலி ஃபர்ஸ்ட் நாங்கள் க்ளீனாக க்ளீன் பண்ணிவிட்டு நியூவாக தானே நம்ம வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து எங்கேயுமே எலி இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி பானைக்கு அடியில் எலி வந்து கிடக்கு எப்படி வந்துச்சினே தெரியல நினைக்கிறேன் பக்கத்து வீட்டில் கூட அவங்க வச்சு அவங்க கூட்டமாக நிறையா சேர்த்து சேர்த்து பொருட்களை வச்சுருந்ததுனால அங்கேயிருந்து கூட இங்கே மாறி ஜன்னல்லாம் பகலில் ஓபன் பண்ணியும் நைட்டில் மூடியும் வச்சுருந்துக்கும் அப்போது பகல் ஓபன் பண்ணியிருக்குற டைமில் கூட அந்த எலி வந்திடுச்சா என்னானே தெரியலை பார்த்தா எலியாக இருக்குது ரெண்டு எலி இருக்குது கரப்பான்பூச்சி இருக்குது அதுக்கு அப்புறம் கரப்பான்பூச்சிக்கு ஹிட் வாங்கி அடித்து அதை நாங்கள் காலி பண்ணோம் அப்புறம் எலிக்கு எலி மருந்து வச்சு அதை கொன்றோம்ங்க நிறைய இப்போ ட்ரை பண்ணி பார்த்து இப்போ போகல அப்புறம் கடையில் தான் வாங்கி அது காலி பண்ணுனோம்